இப்போது இண்டக்ஷன் ஸ்டவு நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன் இப்போ கேஸும் யூஸ் பண்ணிருக்குறேன் ஆனால் இது வந்து ரொம்ப சீக்கிரமா எனக்கு வந்து வேலை ரொம்ப ஈசியாக முடியிதுனால் இண்டக்ஷன் ஸ்டவு இப்போ வந்து ஒரு அவசரத்துக்கு பால் வந்து டக்குன்னு ஒரு டீ போடணும் இல்லை சுடுதண்ணி வைக்கணுமுனால் அது வந்து கேஸ் ஆன் பண்ணி அதை வச்சு ரொம்ப நேரம் ஆகுறதுக்கும் இது ஒரு ரெண்டு செகண்ட்ல கூட எனக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சுடும் அது மாதிரி அது வந்து ரொம்ப அதில் சமைக்கிறதால நல்லாருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நமக்கு சிம் அதில் வந்து சிம்ல வைக்கிற மாதிரி இதுக்கு மைனஸ் பாயிண்ட் நம்ம கரெக்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப ஈசியாகவே இருக்கும் இந்த வேலை முடியும்